எட்டு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரம் ஒம்பது லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ஒம்பது லட்சத்து தொண்ணூத்தெட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ஏழு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் எட்டு லட்சத்து எழுவத்தி ஒன்பதாயிரத்து ஆறுநூற்று முப்பத்தஞ்சு